நான் வந்து இப்போ என் குடும்பத்தோடு கொடைக்கானல் போயிருந்தேன் ஏன் அங்கே நான் போயிருந்தேன்னால் நான் வந்து கொடைக்கானல் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன் அதை வந்து நான் நேரில் பார்க்கணுங்கற எண்ணமும் ஆசையும் நிறையா இருந்துச்சு அதனாலே நான் நான் எங்கள் வீட்டுக்காரரு என் கொழந்தைங்க எல்லாமே ஃபேமிலியாகவே கொடைக்கானல் போயிருந்தோம் பஸ்ஸில் போனோம் நைட் கிளம்புனோம் நைட் கிளம்பிட்டு காலையில் காலையில் ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் போனத்துக்கப்புறம் நார்மலாக எப்போதும் ப்ரெஷ் பண்ணிட்டு டீ காஃபியை முடிச்சுட்டு சுற்றிப் பார்க்க கிளம்புனோம் கொடைக்கானலில் அந்த போட்டிங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிள்ளைங்களோடு போட்டிங் போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் ஒவ்வொரு இடத்தையுமே ஒவ்வொரு இடத்தையுமே சுற்றி பார்த்தோம் ஒவ்வொரு இடமும் அங்கே உள்ள குளிர் இது எல்லாமே அங்கே சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் டிவியில் பார்த்ததால எனக்கு அது போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அங்கே போய் பார்க்கணும் எண்ணமும் இருந்துச்சு அதனாலே நாங்கள் போய் பார்த்தேன் கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கோம் வீட்டில் வந்து நாங்கள் ஒய்வு எடுக்கிற நேரம்னால் அந்த ஆறு மாதம் விவசாயத்துக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் இருப்போம் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஓய்வுங்கிறது எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் அந்த டைமில் தான் இங்கே போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்காகவும் இப்போ ஒரு ஒரு சுற்றுலா போயிருக்கேன் பசங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூல் முடிஞ்சுன்னா சுற்றுலா அழைச்சிட்டு போயிருக்காங்க பேரெண்ட்டு ஓ இப்போ ஒரு பேரெண்ட்டு நாங்கள் போனோம் பசங்களோடு போய் பேரெண்ட்டை அழைச்சிட்டு போவாங்க யாராவது ஒருத்தர் அம்மா அப்பா இல்லைன்னா ஒன்று நான் அம்மா இல்லைன்னா அப்பா அதில் நானும் போயிருக்கேன் ஏற்காடு போயிருக்கேன் ஏற்காடு போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் வேளாங்கண்ணி போயிருக்கேன் இது மாதிரி இப்போ ராமேஸ்வரம் ஸ்கூலில் மட்டும் பிள்ளைங்களுக்காக அழைச்சிட்டு போனது நாலு இடத்துக்கு நான் போயிருக்கேன் ஃபேமிலியோடு கொடைக்கானல் போயிருக்கேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ராமேஸ்வரத்தில் வந்து அந்த பாம்பன் பாலம் இது மாதிரிலாம் ஒரு சில இடங்களெல்லாம் பார்க்கல நாம வந்து வீட்டில் தான இருக்கோம் அது மாதிரி இடத்த பார்த்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுற்றுலா போகணும்னு ஆசை தானே